ஹலோ சார் ஆக்சுவலி நான் வந்து இன்னிக்கு மார்னிங் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டு செட்டு பூரி அப்புறம் வந்து பொங்கல் ஒன்று அப்புறம் ஊத்தப்பம் ரோஸ்ட்டு இதெல்லாம் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து சென்னையில் வேளச்சேரிங்கிற பிளேஸுக்கு பட் வந்து எனக்கு இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் ரிசீவ் ஆகலை டென் மினிட்ஸ்குள்ளார அனுப்புகிறதா சொன்னாங்க நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவருக்கு மேல் ஆச்சு ஸோ வந்து எனக்கு அந்த ஆர்டரோடய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா என்னால் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல அது பேக் பண்ணி அமிச்சிட்டிங்களா எங்களுக்கு இல்லை என்ன பண்றது டெலிவரி ஆகறதுக்கு டைம் இன்னும் எடுக்குமா இல்லை டெலிவரி பண்ண வந்தவங்க என்ன ஆனாங்க எவ்வளோ நேரம் இது பண்ணியிருக்கீங்க இல்லை எங்களோடய ஆர்டர் எதுவும் மறந்துட்டிங்களா கொஞ்சம் அதை செக் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணி ஒன்ஹருக்கு மே ஹாஃப் அன் ஹவருக்கு மேல் ஆகிடுச்சு இப்போ ஒன்னார் ஆகப்போகுது நான் வந்து என்னென்ன பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரெண்டு செட்டு பூரி அப்புறம் வந்து ஒரு ரோஸ்ட்டு இது பண்ணியிருந்தேன் அப்புறமா வந்து இட்லி ஒரு செட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வந்து ஒரு ரோஸ்ட்டு இந்த ஆர்டரோடய ஸ்டேட்டஸ் மட்டும் கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க எங்களோடய நாங்கள் வந்து லொகேஷன் வந்து சென்னை வேளச்சேரி அதை பார்த்து சொல்லுங்கள்